எங்கள் கிராமத்தில் இருக்கிற பல்வேறு நீர் ஆதாரங்கள்ன்னு பார்த்தாக்கா ஏறி குளம் குட்டை கிணறு அப்பறம் போர்வெல் இதில் ஆண்டு முழுக்க வருஷம் பூரா எந்த எதுலந்து தண்ணி கிடைக்குன்னா எங்களுக்கு கிணத்திலிருந்தும் போர்லேந்தும் தான் கிடைக்கும் ஏரிலியும் வெயில் காலங்களில் தண்ணி வற்றிரும் குளங்களிலும் வற்றி விடும் மலை மேலே இருக்கும் கற்களில இருக்கிற தண்ணி மட்டும் தான் இருக்கும் ஆனால் ஆண்டு மு நம்ம பயன்படுத்த கூடியது வந்து கிணத்தில் இருக்கும் தண்ணியையும் போர்லருந்து தண்ணி எடுத்துப்போம் எல்லாருக்குமே தெரியும் நீர் இல்லையென்றால் உயிரில்லை உயி நீர் இல்லைன்னா உணவில்லை உணவில்லைனா உயிரில்லை இதனால் நீர் ஆதாரங்களுக்கு எங்களுக்கு கிணத்துலருந்து மட்டும் தான் கிடைக்கிது போர்லந்து கிடைக்கிது இது வந்து நமக்கு ஆண்டு முழுக்கும் கிடைக்கிது